நான் ஒரு பொருளை ஆர்ட்ரு பண்ணியிருக்கனா அது எனக்கு தக்க சமயத்துக்கு வரணும் தேவைக்காக மட்டும் தான் அதை ஆர்ட்ரு பண்ணுறேன் அதை வந்து அந்த டெலிவெரி பாய் கரெக்ட்டாக தக் கொணாந்து அந்த தக்க சமயத்துக்கு கொடுக்குறானா அது எவ்வளோவோ எவ்வளோவோ பரவாயில்ல எவ்வளோவோ நினச்சிக்கிறாங்க அதை வந்து எப்படி அதை சொல்கிறது